நோய்களை தடுக்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கனா நம்ம தூய்மையாக இருக்கணும் நம்ம வீட்டை தூய்மையாக வச்சிக்கணும் நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சிக்கணும் அப்படி இருக்கும் போது பெரும்பான்மையான நோய்கள் நம்ம வந்துட்டு வராமல் தடுக்க முடியும் வ இப்போ மழைக்காலங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடங்கள்ல மழைநீர் அப்படிங்கிறது தேங்கி தேங்கி நின்னுட்டு இருக்கும் அதனால என்ன ஆகும் கொசுக்கள் உருவாக ஆரம்பிக்கும் முட்டையிட ஆரம்பிக்கும் அதனால தான் மலேரியா டெங்கு அப்படிங்கிற நிறைய வைரல் நோய்கள் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்குது மழைக்காலங்கள்ல அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அந்த தண்ணி தேங்கி நிக்கிறதுக்கான என்னென்ன அது நிற்க கூடாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அது முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிருக்கணும் இன்னொரு விஷ்யம் ந நம்ம எப்படி ஹெல்தியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனா உணவு முறைகள் நம்ம உணவு பழக்கத்தை நம்ம கொஞ்சம் கன்ட்ரோல்ட்டாக வச்சுக்கணும் இப்போது உணவு அதிகமாக காரம் எடுத்துக்கக்கூடாது அதிக இனிப்பு வகையான பொருட்கள் எடுத்துக்கக்கூடாது குளிர்பானங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஏசில அப்படியே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சூரிய ஒளி அப்படிங்கிறது நம்ம உடம்புல படுறதே இல்லை அதனால தான் பல வகையான நோய்கள் மக்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்போ சூரிய ஒளி என்ன சூரிய ஒளியில இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது வைட்டமின் டி அப்படிங்கிற ஒரு சத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு புரத சத்து நம்மளுக்கு கிடைக்குது அந்த வைட்டமின் டி சூரிய ஒளியில இருந்து மட்டும்ந்தான் கிடைக்குதுனு அப்படி கிடையாது மற்ற அதர் உணவுப்பொருட்கள்ல இருந்துமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது மீன்கள் எடுத்துக்கலாம் ஆரஞ்ச் எடுத்துக்கலாம் எலுமிச்சம் பழம் எடுத்துக்கலாம் மஞ்சள் எடுத்துக்கலாம் கீரை வகைகள் எடுத்துக்கலாம் இந்தமாதிரி நிறைய உணவுப்பொருட்கள் வந்து நம்மளுக்கு வைட்டமின் டி அப்படிங்கிற சத்து கிடைச்சிட்டு தான் இருக்குது அதை நம்ம எடுத்துகிட்டு வரும் போது நம்ம உடல் நலம் கொஞ்சம் எந்த நோய்களும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம் பன் பிஸ்கட் கேக் இந்தமாதிரி இனிப்பு வகையான பொருட்களையும் நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முப்பது வயசு நாற்பது வயசு மேல் ஆயிடுச்சுனாலே இப்போ இருக்கக்கூடிய காலங்கள்ல சுகர் பிபி அப்படிங்கிற நோய் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறது தான் அதில் நம்ம வாழ்க்கையில் நடைமுறை சரியாக இல்லாததுனால் வரக்கூடிய விஷயங்கள் தான் முதல் முப்பது வருஷம் நம்ம வாழ்நாள்ல நம்ம வந்துட்டு என்னமாதிரி உணவுப்பொருட்கள் எடுத்துக்கிறோம் என்ன மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதை வச்சு தான் முப்பது வயசுக்கு மேலே நம்ம உடம்பு எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒத்துழைக்குதா இல்லையாங்கிறது தெரிய வருமே அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் முதல் முப்பது வருஷத்துலேயே நம்ம வந்துட்டு சும்மா உக்காந்துகிட்டே இருக்காமல் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது பயிற்சிகள் செஞ்சிகிட்டு வரும் போது உடம்பு கொஞ்சம் ஆக்டிவ்வாக இருக்கும் எந்த நோயும் வராமல் கொஞ்சம் ஆக்டிவ்வாக இருக்கும் உணவு பழக்கத்தைல்லாம் கன்ட்ரோல்ட்டாக வச்சிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹெல்தியாக இருப்போம் அப்படிங்கிறது தான்